நான் வீட்டில் ஃப்ரீயாக இருக்கும்போது ஸ்வீட்ஸ் ரெசிபிஸ்லாம் யூடியூபில் பார்த்து செஞ்சுப் பார்ப்பேன் ஸ்வீட்ஸும் செய்வேன் நிறையா ரெஸ்பிஸும் செய்வேன் மேக்ஸிமம் நான் ஸ்வீட் செஞ்சுருக்கேன் ஒரு சில குறைபாடு இருந்துருக்குது ஏன்னா ஃபர்ஸ்ட் அந்த டைமில் எதுவும் சரியாமே சரியாக வராது அந்த மாதிரி ஒரு தடவை நான் ஒரு ஸ்வீட் செய்யும்போது அதில் சுகர் பத்தலை ஆனால் அதில் நான் சுகர் ஆட் பண்ணி அதை நாங்கள் சாப்பிட்டுட்டோம் இன்னோரு ஸ்வீட் பண்ணும்போது அது சுகர் எக்ஸ்டாவாக போயிடுச்சு அப்படி பண்ண ஸ்வீட்ட எங்களால் சு அந்த ஸ்வீட்டை சாப்பிட முடியல ஸோ வந்து ஸ்வீட்டை நாங்கள் வேஸ்ட் தான் பண்ணோம்